குழந்தைகள் ட்ராயிங் அல்லது பெயிண்டிங் போன்ற கலைகளை தொடங்க சரியான வயது ஐந்து முதல் ஆறு அந்த வயசில் வந்து ட்ரா பண்ணுறது பெயிண்டிங் பண்ணுறப்போ அவங்களோட கற்பனை திறன் வந்து அதிகமாகும் அவங்க அந்த வயசில் எதாச்சும் வரன்னு சொல்லிக்கொடுத்தா அவங்களுக்கு என்ன அந்த வயசில் அவங்க கற்றுக்கிட்டாங்களோ என்னென்ன அவங்களுக்கு அந்த வயசில் தெரிஞ்சிருக்கோ அதைதான் முதல்ல வரைவாங்க ஒரு குலந்தக்கிட்ட அதிகளவு எதாச்சும் வரைய சொன்னால் முதல்ல அது வரையறது அதோட வீடு அப்பா அம்மா அது போ அது பார்த்து வளர்ந்த அந்தோட சுற்றுசுழல் இதைதான் முதல்ல வரையும் ஸோ அந்த மாதிரி இருக்க வயசில் ஒரு குழந்தக்கிட்ட நம்ப வரைய சொல்லுறது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அஞ்சுலேர்ந்து ஆறு வயது குலந்தக்கிட்ட வந்து எதை பற்றி பேசுனாலும் அது வந்து அதை டக்குன்னு உள்வாங்கிக்கும் அதுமாதிரி அது எது பார்க்குதோ எது வந்து அதுக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து அதிகமாக அதோட மூளையில் ஏற்றிக்கிட்டு நம்ப எதாச்சும் வர அந்தமாதிரி சொன்னால் முதல்ல அது அந்த விஷயத்தைதான் வரையும் அதுக்கான சரியான வயசு அஞ்சுலேர்ந்து ஆறுன்னு சொல்லலாம்